பார்த்தீங்கன்னா சுற்றுசூழலை பற்றி அது என்ன கொடைக்கானல் ஊட்டி அதமாரி நிறையா இருக்கு இண்டியா எல்லாம் இருக்கு ஜம்மு காஷ்மீர் அங்கேல்லாம் போனீங்கன்னா குளுர்ஜாலம் அங்கேல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அங்கேல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ப ஊரில் சொல்லுறன்னா உள்ளூர் வளங்கள் உள்ளூர் வளங்கள் பற்றி சொல்லுன்னா அந்தந்த ஏரியாவில அந்தந்த பே பெனிஃபிட் இருக்கும் இப்போ நம்ப ஏரியா எல்லாம் மலை மலை இருக்கு அந்த மலத்த கனிம வளத்தை நல்லா பார்த்துக்கணும் மா திருட்டு இது நடக்கூடாது அந்த மானு கா எல்லாமே இருந்துச்சின்னா அதெலாம் பார்த்துக்கணும் ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கிறப்போ பார்த்துக்கணும் நல்லா அதேமாரி பாத்துக்கறப்போ டூரிஸ்ட் எல்லாம் நிறையா வருவாங்க அவங்களுக்கு அது காட்சி அளிக்கும் அதெல்லாம் பத்திரம் பார்த்துக்கணும் அதெலாம் திருட்டுத்தனமாக எடுக்கக்கூடாது ஃபுல்லவாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஏரி ஏரி டேம்மு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெலாம் நீங்கள் தொடவேக்கூடாது அதெலாம் அப்படியே இருக்கணும் அதெலாம் இங்கே மண்ணு திருடுறது அது திருடுறது எதுவுமே இருக்கக்கூடாது அதெலாம் அங்கே இருந்து பார்த்தா அம் நம்ப முன்னோர்களுக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டி இருக்காங்க இது எப்படி இருக்கு எப்படி கட்டி இருப்பாங்க அதெல்லாம் ஃபுல்லாக இன்னும் அந்த கல்வெட்டு எல்லாம் பார்க்கணும் அதை தெரிச்சி தெரிஞ்சிக்கணும் எப்பிடில்லாம் கட்டி இருக்காங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா இந்த இதெலாம் வளத்தை கட்டுறதுக்கு அதனால ஒரு வளத்தை உருவாக்கறது ரொம்ப கஷ்டம் அழிக்கிறது ஈஸி அழிச்சிவிட்டு போயிருலாம் அதனால இ ஏ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலுள்ள வளங்களை புதுப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்